ஆ குட் மார்னிங்மா சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படிங்ளா ரெண்டு நாள் ஆகுங்களா சரி சரி எதா வெயிட் எதாவது தூக்குனிங்களா சரி சரி எதாவது காய்ச்சலு அந்த மாதிரி எதா வந்துதா சரி எப்படி ரொம்ப இருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குதா இல்லை எப்படி ஆ அப்படி அதனால தான் அது இருக்கும் நீங்கள் வெயிட் எதா தூக்கல அப்படின்னா அப்புறோம் அப்படி படுக்கறனாலே தான் இருக்கும் ஆ சரி சரி நான் மாத்திரை மருந்துலாம் எழுதி தரேன் இந்த ஒரு ஆயில் மாதிரி இருக்குல்ல அதை போடுங்க அதை போட்டு டெய்லி படுக்கறதுக்கு முன்னாடி போடுங்கள் போட்டு பார்த்தா அது சரியாயிருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ஊசி தேவைப்படாது நீங்கள் இந்த இது மட்டும் மருந்து மட்டும் டெய்லியும் நைட் படுக்கறக்கு முன்னாடி போட்டுக்கங்கம்மா சரி ஒரு செக்அப் ஆ நீங்கள் மறுபுடியும் இப்போ பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு ரொம்ப உங்களுக்கு இந்த மருந்து போட்டு வலியாக இருந்ததுன்னா மறுபுடியும் வாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்கம்மா சரி மறுபுடியும் வாங்கம்மா சரி சரிங்கம்மா